இலக்கியம் கவிதை மற்றும் கலை வடிவங்களுக்கு தமிழ் மொழியை எழுத்து வடிவமாக் பயன்படுத்திக்கிறாங்க ஏனால் எழுத்து தமிழ் மொழியில் மொழி வந்து எழுத்து வடிவம் ரொம்ப புகழ்பெற்றது அதனால் அவுங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எழுத்து வடிவமாக பயன்படுத்திக்கிறாங்க புக்கு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இலக்கியம் கவிதை கலை வடிவங்களுக்கு எழுத்து வடிவமாக புக்கு தயாரித்து வச்சுக்கிறாங்க புத்தகம் புத்தகம் நோட்டு இதுமாதிரிலான் தயாரித்து வச்சுப்பாங்க அதை வந்து காலத்துக்கும் அழியாமால் இருக்கும் அந்த ஆத்தரையெலாம் போட்டு எழுதி எழுத்து வடிவமாக பண்ணி வச்சுப்பாங்க இப்போது இந்த ட்ரெண்டிங்கில் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவாங்க எல்லாமே தமிழுக்கு தமிழ்னால் கலை வடிவங்களுக்கு எல்லாம் எழுத்து வடிவமாக ஒளி வடிவமாகவும் மாற்றி வச்சுர்றாங்க